சார் சொல்லுங்கள் சார் யார் சார் ஆ ஆமாம் சார் ஓகே சார் ஆமாம் சார் அங்கே வந்து நம்ம அங்கே பிரம்மாவுக்கு எப்படி ஒரே ஒரு கோவில்ருக்கோ அதேமாதிரி நம்ப தமிழகத்துலையே ஒரே ஒரு சரஸ்வதி அம்மன்னா இருக்கிற கோவில்னா அது நம்ம பூந்தோட்டம் சரஸ்வதி அம்மன் கோயில் தான் சார் இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அங்கே பேனா வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம அந்த பென்னை வச்சு எக்ஸாம் எழுதுனோம் அப்படின்னாக்கா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை மாணவருக்கு மத்தியில் இருக்கு சார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலந்த பிறந்த குலந்தைங்கள்லாம் பேச்சு ரொம்ப நாள் பேச்சு வராமல் இருக்கிற குலந்தைங்களுக்கு அங்கே இருக்கிற நெல் எடுத்து அவங்களோடைய நாக்கில் எழுதுனாங்கன்னா பேச்சு நல்லா வரும் சார் ஆ ஆ கேப் இருக்கு சார் கேப் இருக்கு சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் சார் திருவாரூர்லேருந்து யெஸ் சார் ஆ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சார் எல்லாரும் வாங்குறாங்க உங்கள் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கறதுக்காக வேணா என்னோட ஓன் கார் ஒன்று இருக்கு சார் நான் வேணா அனுப்பி விட்றேன் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள் சார் ம் ஓகே ஷூயோர் சார் ம் தேங்க் யூ சார்